ஒரு நபரை பாம்பு கடிச்சிடுச்சின்னா அவங்கள முதல்ல பதட்டப்படுத்தக்கூடாது ஒரு துணியை வச்சு பாம்பு கடித்த இடத்துக்கு மேலே நல்லா டைட்டாக கட்டிட்டு அது என்ன பாம்புன்னு பார்த்து பார்த்துக்குணும் அதுக்கப்புறம் முடிஞ்சால் ஃபோட்டோவை எடுத்துக்கலாம் அவங்கள பதட்டப்படுத்தாமல் அவங்களுக்கு தைரியம் கொடுத்துட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சுட்டு போய் இந்த பாம்பு கடிச்சிதுன்னு அந்த மருத்துவர்கிட்ட சொல்லும் போது அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க இல்லை நல்லா அவங்கள உடனே ஃபஸ்ட்எய்டு கொடுக்க தெரிஞ்சவங்க உடனே என்ன செய்வாங்க அதை பிளே நல்லா கழுவிட்டு அந்த இடத்தில் தண்ணி ஊற்றி கழுவிட்டு பிளேடாலாக ஒருமாதிரி கீறி விட்டுட்டு அந்த ரத்தத்தை வாயால் உறிஞ்சு துப்புவாங்க அப்படி வாயால் உறிஞ்சு துப்புரவுங்க வந்து வாயில் பல் சொத்தை பல்செட்டோ அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது க்ளீனாக உள்ளவங்க சுத்தமாக உள்ள பல்வரிசை உள்ளவங்க செஞ்சாங்கன்னா அவங்களுக்கும் சேஃப்ட்டி அந்த மாரி இல்லாமல் பதற்றத்தில் செஞ்சாங்கன்னா அந்த பாய்சன் அவங்களுக்கும் தாக்கக்கூடும் அதனால் ஃபஸ்ட்எட்டு செய்யத் தெரிஞ்சவங்க செய்யணும் இல்லைனா செய்யக்கூடாது அதனால் நீங்கள் உடனடியாக பாம்பு கடித்த உடனே அவரை வந்து ஃப்ரெஸ்ஸர் பிளட் ப்ரெஸ்ஸர் ஏற்றாம பயத்தை கொடுக்காம ஆசுவாசப்படுத்தி உடனே அந்த இடத்துல ஒரு கட்டை மட்டும் போட்டுகிட்டு உடனே ஆஸ்ப்பத்திரிக்கு கொண்டு போகிறது ஃபஸ்ட்டு உகந்தது